நான் ஒரு பேங்கிள் ஆர்ட்ரு பண்ணி வாங்கியிருந்தேன் பாருங்களேன் அதில் என்ன பிங்க் கலர் நான் கேட்டிருந்தேன் ஆமாம் ரூபன் பிங்க் அது கேட்டிருந்தேன் கடைசில பார்த்தா ரெட் கலர் வந்துடுச்சு ரெட் எனக்கு ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி கலராக இருக்குது ஆமாம் அதில் வேறு எதனால் லைட் கலர் இருந்தாலும் ஓகே அதுமாரி இருந்தால் பாருங்க